ஹலோ யாருங்க பேசுகிறீங்க

ஆ எந்த க்ளாஸ் படிக்கிறாங்க எந்த க்ளாஸ்ஸு லெவன்த்து படிக்கிறானா சரிங்க சொல்லுங்கள் பெயரு ஆ சரிங்க ஓகே ஓகே ஆ சரிங்க ஆமாங்க அவன் நல்லா படிக்கிற பையன் தான் இருந்தாலும் யோசிக்கணும்ல எங்கள் கண் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா மார்க் எடுப்பான் நீங்கள் இந்த டைம் வந்து ஃபங்க்ஷன் போணுன்றிங்க என்ன பண்ணுறது ஹெச்எம்கிட்ட சொல்லி பார்க்குறேங்க நானு ம் ஓகே ஓகே சார் நானு ஆனால் அவங்கள்ட்ட சொல்லாமல் பண்ண முடியாது இல்லைங்களா நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு கேட்குறேன் பையன் ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பான் அப்படி சொல்கிறேன் பிக்கப் ஆகிடுவான் மேடம்னு சொல்கிறேன் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேவராக முடிக்கிறேன் சார் நானு ப க பண்ணுறேன் நானு அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே ஓகே

ம் லீவ் லெட்ரு சைன் பண்ணி அனுப்புங்கள் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சரி சார் ஓகே சார் சரிங்க சார் பண்ணுறேன் சார் நான் கேட்டு பண்ணுறேன்

ஓகே சார் ஓகே சார் ஃபேவராக பண்ணி தரேன் சார் நான் சரி சார் தேங்க் யூ